சார் இ சேவை மையம் முருகேஷுங்களா சார் என்னுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சிங்க மறுபடியும் எடுத்துக்கலாம்ங்களா ஆ ஜெராக்ஸ் இல்லைங்க மொபைல் நம்பர் பழைய மொபைல் நம்பராக தான் இருக்குதுங்க ஆதார்ல இருந்த மொபைல் நம்பர் தாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க சரிங்க ஸோ அறுபதுருவா மட்டும் மட்டும்தாங்களா எக்ஸ்ட்ரா ஆகுங்களா சரிங்க நாளைக்கு காலையில் வந்துடுறோங்க